கடந்த சில ஆண்டாக நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ரீசன்டாக அதிகமாகிற ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர் கன்டென்ட் கிரியேட்டர் சுற்றுலா பயணி அந்த சுற்றி பாக் சுற்றி பார்க்க காட்றவங்க அப்புறம் காம் காமெடியன் இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாம் புதுசாக வந்துஇருக்காங்க இதில் வந்து எனக்கு எது பெஸ்ட்டுன் பெஸ்ட்டுங்கிறத விட எது அதிகமாக கொஞ்சம் ஈஸியான வேலையோ அதிகமான வேலையோ அதிகமாக இன்கம் வர வேலைன்னு பார்த்திங்கன்னா யூடியூபர் கன்டென்ட் கிரியேட்டர் தான் இதில் கன்டென்ட் கிரியேட்டரோட யூடியூபருக்கு தான் ரொம்ப அதிகம் இதில்வந்து யூடியூபர் வந்து அவ்வளோ கஷ்டமான வேலைலாம் கிடையாது மக்களுக்கு என்ன அதாவது இப்போ மக்களுக்கு வந்து என்ன அவங்க எது மேல் ஆர்வமாக இருக்கிறாங்க அதிகபட்ச மக்கள் அப்புடின் தெரிஞ்சிக்கிட்டோம்ன்னால் அப்போ அதைப் பற்றி பேசும்போது அதைப் பற்றி பாக்குறவங்களும் அதிகமாகுவாங்க அப்படி ஒரு வேளை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பேசி அதை அவங்களுக்கு இல்லைன்னா நம்ம பேசுகிறது அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா வந்து சப்ஸ்க்ரைப் அந்த மாதிரி லைக்கு அந்த மாதிரி ஷேர் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஷேர் சப்ஸ்க்ரைப் இந்த மாதிரி குறிப்பிட்ட இது ஒரு ரீச் அந்த ரீச்சை வந்து தாண்டிச்சின்னால் நமக்கு வந்து அதுலேருந்து இன்கம் வர ஆரமிச்சிடும் ஸ்டைட்டாக இது வந்து யூடியூப்லேருந்து அக்கவுண்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க இங்கே வந்து மன்த்லி இன்கம் மாதிரிதான் வரும் பெஸ்ட்டு யூடியூபர்ஸ் வந்து நல்லா பேசுகிறவங்க கொஞ்சம் நல்லா இந்த பேக்ரவுண்ட்டு வியூ இந்த மாதிரி நல்லா காட்டும் காட்டும் போது தான் நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ்லாம் அதிகமாகுவாங்க வியூவர்ஸும் அதிகமாகுவாங்க மக்களுக்கு வந்து பிடிச்ச என்னது மேக்ஸிமம் என்னன்னால் சமையல் சமையல் பற்றி போட்டால் நிறைய இது வியூஸ் போகும் போரடிக்கிறவங்க கூட சமையலை பற்றி பார்ப்பாங்க அடுத்து ஃபுட்டீஸ் அது மாதிரி இப்போ இருக்கிறவங்கலாம் ஃபுட்டீஸ் தான் அதிகமாக இருக்காங்க அப்புறம் அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவைங்க எல்லாம் போரடிக்கிறவங்க எதா சமையல் போட்டு பார்க்கலாம் புதுசாக எதாவது வீட்டுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் அதை பார்ப்பாங்க அதனால மேக்ஸிமம் வந்து சமையல் வந்து அந்த மாதிரிதான் எல்லாம் சூஸ் பண்றாங்க அப்புறம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கா காமெடி வர மாதிரி அதே யூடியூப் சேனலில் கொஞ்சம் காமெடி வர மாதிரி இவங்களே எடிட் பண்ணி போடுறது அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து காமெடியாக இருக்கிறதயெல்லாம் அதிகமாக பார்ப்பாங்க அவங்க அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து சப்ஸ்க்ரைப்பு லைக்கு இந்த மாதிரி ஷேரு நல்லா இருக்குது அதைப் பற்றியே வீடியோ பார்க்கும்போது அதை அதைப்பாத்துன குறிப்பிட்டு ரீச் ஆச்சுன்னால் அப்போ அந்த மாதிரி யூடியூப் சேனலுக்கு வந்து மந்த்லி இன்கம் வந்து இன்க்ரீசாகும் புதுசு புதுசாக வந்து பார்க்க பார்க்க இன்க்ரீஸ் ஆகிட்டேதான் இருக்குமே தவிர குறையாது ஆல்ரெடி இருக்கிற அந்த சப்ஸ்க்ரைபர்ஸ் இவங்க வந்து ஒன் பாயிண்ட் ஒன் எம் இருக்காங்கன்னால் அவங்க வந்து ஒன் பாயிண்ட் டூ எம் போகுமே தவிர அதோடு கம்மியாக வராது அன் சப் அன்சப்ஸ்க்ரைப் பண்ணாலுமே அதோடு கம்மியாக வராது இந்த மாதிரி கன்டென்ட் கிரியேட்டர் வந்து கன்டென்ட் கிரியேட்டர் மேக்ஸிமம் இப்போ ஒரு எதாவது அரசியல்வாதிங்க இல்லைன்னா ஆக்டர்ஸ் அந்த மாதிரி எதாவது இன்ட்ரியூவ் இன்டர்வியூ இல்லைன்னா இது அந்த மக்கள் பிரச்சன அந்த மாதிரி எதாவது சொன்னாங்கன்னால் அதை வந்து எடுத்துக்கிட்டு அந்த குறிப்பிட்ட டைலாக்குலாம் அந்த மாதிரி அது போட்டு அவங்களோடய ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி கன்டென்ட்டாக எதாவது ஒன்று சொல்லுவாங்க இதுதான் வந்து கன்டென்ட் கிரியேட்டர் கன்டென்ட் கிரியேட்டர் மேக்ஸிமம் எல்லாம் அதிகம் இப்போ வந்து அதிகரித்துட்டுதான் இருக்காங்க அது இல்லாமல் அவங்க வந்து போடுற விஷயம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்லா ரீச் கிடைக்கும் மக்கள்கிட்ட ஆனால் கன்டென்ட் வந்து நிறையா போகும் இப்போ இப்போ இருக்கிற கன்டென்ட் கிரியேட்டர் அவ்வளவுக்கா மேக்ஸிமம் எதுவுமே போடுற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரில அப்புறம் சுற்றுலா பயணிங்க அந்த சுற்றி காட்றவங்க வந்து இப்போ ஒரு பொதுவாக ஒரு இடத்துக்கு போகிறோம்ன்னா அந்த இடத்துக்கு சுற்றி பார்க்குறதுதான் கொஞ்சம் கஷ்டமாகும் அதை வந்து சுற்றி காட்றவங்க வந்து அதிகமாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நல்லா சுற்றி காட்றவங்க நல்லா பேச்சு திறமை இருக்கிறவைங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்ககிட்ட தான் போவோம்